இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கற ஏரியா வந்து விழுப்புரம் விழுப்புரம் டவுனில் மோஸ்ட்லி ஏதும் பாரம்பரிய உணவுன்னு ஏதுமே கிடையாது அங்கங்கே வந்த உணவுதான் நாங்கள் எல்லாமே இது பண்ணி போற்றுக்கிறது பாரம்பரிய உணவுன்னு பாத்னா நான் அப்போலிருந்து சின்ன வயசுலிருந்தே சாப்டுட்ருக்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய் அது வந்து ச்ச செஞ்சியில் தான் மோஸ்ட்லி கிடைக்கும் அப்பம்பட்டுனு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் அது அப்போலிருந்தே ஃபேமஸ் சின்ன வயசுலருந்தே நான் பார்க்கறது பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாய் ஸ்கூல் டைம்லிருந்து சரி காலேஜ் எங்கு வந்தாலுமே இது முட்டை மிட்டாய்னு கேட்டாலே எல்லோருக்குமே அது தெரிஞ்சுரும் ஆனால் அந்த அளவுக்கு அது ஃபேமஸ் ஃபர்ஸ்டெல்லாம் இங்கே அவ்வளவா கடை இருக்கவே இருக்காது செஞ்சியில்தான் மோஸ்ட்லி இருக்கும் இதுக்காகவே மோஸ்ட்லி அந்த சைட் போகிறவங்கள்ட்டல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே நிறைய சொல்லியிருக்கோம் அதுக்கு அப்புறமேட்டு தான் விழுப்புரம் சைடுலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடை வர ஆரம்பிச்சிச்சு அதுவும் மெயினான ஏரியாவில் இந்த காந்தி சிலை சைட் அதேமாதிரி இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் அந்தமாதிரி அங்கங்கே ஒன்னு அந்தமாதிரி தான் இருக்குமே அதுதான் வாங்கி சாப்பிடற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாரம்பரிய உணவு பார்த்தா வேறு எதுவுமே பெருசாக இல்லை இந்த ஜம்ஜம் பிரியாணி அதை விட்டால் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ஹோட்டலில் இருக்கற மீல்ஸ் ஸோ அந்தமாதிரி ரைஸ் அதுதான் மோஸ்ட்லி இருக்குமே மெயின் திங் முட்டை மிட்டாய் இது மட்டும் தான் நான் அப்போலிருந்து பார்த்துட்டு வரது சாப்பிட்டு வரதுமே சரி